விவசாயன்னா எங்கள் ஊரில் வந்து பருத்தி சோளம் எள்ளு கொத்தமல்லி இதெல்லாம் தெளிக்கிறாங்க அதை வந்து ஆனி மாதம் தான் காட்டெல்லாம் உழுதுட்டு ஆனி மாதம் தான் பயிர் பண்ணுவாங்க அதை வந்து ரெண்டு மாதம் கழித்து உடனே களை எடுப்பாங்க பருத்திக்கு வந்து மூணு களை எடுப்பாங்க சோளத்துக்கு வந்து ஒரு களை எடுப்பாங்க ரெண்டு தரவை உரம் போடுவாங்க அதுக்கப்பறம் பருத்தி பொறுத்தை மட்டும் மூணு களை வெட்டிட்டு அதை ஒரு வாரத்துக்கு ஒரு தரவை ஆள் எடுத்துகிட்டு போயிட்டு பருத்தி எடுத்து சேகரித்து அதை எப்படி விலை விற்கிதோ அது மாதிரி திணித்து மக்களுக்கு விநியோகம் பண்ணணும் சோளம் வந்து ஒரு தரவை களை வெட்டுவாங்க ச வசதி இருக்கிறவுங்க ஒரு தரவை ரெண்டு தரவை களை வெட்டுவாங்க இல்லைன்னா ஒரு தரவை தான் களை வெட்ட முடியும் எல்லாரும் ஏ கிராமத்தில் வந்து ரொம்ப வசதியாக இருக்க மாட்டாங்க அப்பறம் ஒரே மருந்து அடித்து விட்டுட்டு உரம் போட்டுட்டு சோளம் விளஞ்சங்காட்டி மிஷினு வச்சி அதை அறுவடை செஞ்சி மூட்டை எவ்வளோன்னு சொல்லிட்டு விற்பனைக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்பறம் கொத்தமல்லி வந்து அதேமாதிரியே கொத்தமல்லியும் அப்படி தான் ரெண்டு தரவை களை பறிப்பாங்க களை வெட்டிட்டு ஒரு தரவை மருந்து அடிப்பாங்க அதுக்கப்பறம் ஆள் வச்சி கூலி ஆளு தான் கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொன்னும் பிடிங்கி கற்ற கட்டிட்டு அதை மிஷின் விட்டு அடிக்கணும் இல்லைன்னாக்கா நம்மளால முடிஞ்சிச்சினா மாடு வச்சி கூட அதை அடித்து விநியோகம் பண்ணலாம் விவசாயம் பொறுத்த மட்டும் இவ்வளோ தான் இந்த ஊரில் வந்து செய்வாங்க எள்ளுவாஞ்சும் கொஞ்சம் பேரு ஆளு வசதி இருக்கிறவுங்க ட்ரக்கு இது மாதிரி பொருள் வச்சிருக்கறவுங்களாம் உடனே சோளத்தை அழிச்சிட்டு அதை எடுத்து விநியோகப்படுத்திட்டு உடனே எள்ளு வந்து போடுவாங்க அதுவும் அப்படி தான் பயிறு போடணும் விவசாயத்தை பொறுத்த மட்டும் வீட்டுக்கு வந்து துவர வந்து ரொம்ப முக்கியமானது சாம்பாருக்கு மத்ததுக்குலாம் நம்ம கிராமத்தில் ரொம்ப வச்சிருக்கிறோம் அதனால் அந்த துவர வந்து தை பருத்திக்கும் சைட்டில் போட்டுருப்பாங்க அதை வந்து போ கொஞ்சம் நாள் போய் மருந்து அடிச்சிட்டோனாக்கா காய் காய்ச்சி விதையா முத்தினதுக்கப்பறோம் அதை வந்து கற்றுக்கட்டி வச்சி அடிச்சிட்டு வீட்டுக்கு தூற்றி அதை கொண்டு வந்து தண்ணியில் போட்டு முளை கட்டிட்டு அதை மண்ணுக்கட்டி வச்சி மிஷினில் எடுத்துகிட்டு பருப்பாக்கி வீட்டுக்கு பயன்படுத்துவாங்க அதை வந்து இப்போது சாம்பாருக்கு மற்ற வீட்டு பொருளுக்கு பயன்படுத்தபடும் கொஞ்சமாக இருந்தால் நம்ம வச்சிக்கிலாம் இல்ல நிறையா இருந்துச்சின்னாக்கா அதை இன்னும் அதிகமாக விநியோகத்துக்கு கொடுத்துருவாங்க இதுமாதிரி கிராமத்தில் வந்து விவசாயந்தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நாங்களாம் களை வெட்டி தான் சாப்புடணும் அப்படிங்கும்போது கூலிக்கும் போவோம் காடு வச்சிருக்கறவுங்க காடு பயிர் ஏற்றுவாங்க காடு இல்லாதவங்க தெனைக்கும் தென கூலிக்கு தான் போகணும் தினைக்கும் இது மாதிரி பருத்திக்கு சோளத்துக்கு இன்னும் களை வெட்டிட்டு வரை காசை வச்சி தான் நாங்கள் சாப்பிடுட்டு பொழுதுபோக்கிட்டு காலத்தை தள்ள வேண்டியதாக இருக்குது ஆறு மாதந்தான் காட்டு வேலை இருக்கும் ஆறு மாதம் கழித்து அப்புறமேட்டுக்கு ஏதாவது மற்ற வீட்டு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கணும் காடே நம்பி இருக்கிறவுங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டந்தான் நாங்களும் ஏழையாளுங்க தான் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு வேலை செஞ்சிட்டு கொஞ்ச நாளைக்கு வீட்டில் வேற வேலையை பார்த்துக்கிட்டு அதை தான் வச்சிட்ருக்கணும் காட்டு வேலை பொறுத்த மட்டும் இந்த மழை மேலைங்கள்லாம் வேலைக்கே போக முடியாது அப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மழை பொயிலன்னாக்கா செடிகள் வந்து வளர்ச்சி வளர்ச்சி அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மழை பேயிலேன்னு சொல்லுவோம் மழை பெஞ்சிச்சினா நமக்கு வேலை இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி போராட்டத்துக்கு இடையில தான் நம்ம வாழ வேண்டியது இருக்குது இது துவர சோளம் பருத்தி இது மட்டுந்தான் எங்கள் கிராமத்தில் வந்து பயிரிடுறாங்க மிற்ற மிற்ற விவசாயக்காரங்களாம் நிறையா போகும் தண்ணி கிணறு இருக்கிறவுங்களாம் காய்கறி போடுவாங்க நெல்லு பயிரிடுவாங்க அவங்களுக்கு வந்து வருடம் முந்நூத்தறுவது நாளும் வேலை இருக்கும் வயல் வேலை வந்து நெல்லு போடவும் எடுக்கவும் இதுவே மாறி மாறி செஞ்சிட்டுருக்கறதால அவங்களுக்கு எப்போயுமே காட்டு வேலை இருந்துட்டுருக்கும் ரொம்ப நாங்கள் வந்து அவங்க வந்து வயல்காட்டில் இருக்காங்க நாங்கள் வந்து மேட்டாங்காடுங்கிறதுனால இங்கே வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் பயிர் போட வேண்டியது இருக்கும் கிணறு இதெல்லாம் இருந்துச்சின்னா தண்ணி எடுத்து விட்டு கூட சோளலாம் பயிர் பண்ணி அறுவடை பண்ணி பயிர் போட்டுக்கிட்டே இருக்கணும் களை வெட்டிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு காசுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது நமக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும் இப்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் எங்கள் கிராமத்தில் நாங்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம்